ஆமாம் மேடம் சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு ஓகே எங்ககிட்ட வந்து வெண்ணிலா ஸ்டாபெரி இருக்குது வெண்ணிலா பார்த்தீங்கனா ஒரு கிலோ வந்து ஐநூறுபா ஸ்டாபெரி பார்த்தீங்கனா அதுவும் வந்து ஒரு கிலோ வந்து ஐநூறுபா பிளாக் ஃபாரஸ்ட் இருக்குது ஒயிட் ஃபாரஸ்ட் இருக்குது பிளாக் ஃபாரஸ்ட்டோடய ரேட்டு பார்த்தீங்கனா ஒரு கிலோக்கு அறநூறுபா வரும் ஒயிட் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கனா ஒரு கிலோ வந்து எழுநூறுபா இன்னொன்று ஸ்பெஷல்னு பார்த்தீங்கனா எங்ககிட்ட வந்து ரெட் வெல்வட் இருக்குது அது வந்து ரேட் பார்த்தீங்கனா ஒரு கிலோக்கு வந்து எ எண்நூறுபா நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் எங்கிட்ட வந்து நார்மலாக ப்ளைன் கேக் கூட அவைலபுளாக இருக்குது அதில் பார்த்தீங்கனா வித் எக்கு போட்டுருக்கு அப்படின்னா அதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் அதே வந்து எக்லெஸ் அப்படின்னா அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோம் உங்களுக்கு இதில் எது வேண்டும் ஆமாம் மேடம் எல்லாமே வந்து இப்போ அதில் போடுகிற இன்க்ரீடியண்ட்டோடைய ப்ரைஸ் எல்லாமே வந்து ஜாஸ்த்தி ஆகிடுச்சு ஸோ அதுனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகும் ஆ உங்களுக்கு எப்போ டெலிவரி வேணும் ஆ உங்களுக்கு தேவைனா நீங்கள் சொல்லுங்கள் அந்த சைஸுக்கு கூட நாங்கள் கொடுக்குறோம் இப்போ அதுக்குனு பார்த்தீங்கனா நாங்கள் வந்து எக்ஸ்ட்டா ஒரு ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் ஆ ஓகே மேடம் ஷோர் மேடம் அதெல்லாம் எந்த பிரச்சினையும் இருக்காது நாங்கள் உங்களுக்கு நல்லாவே டெலிவரி பண்ணுவோம்

ஆ சொல்லுங்கள் ஓகே மேடம் ஆ சப்போஸ் இப்போ நாங்கள் டெலிவரி கொடுக்க வரும் போது எங்களுக்கு வே தெரியல ஏதாச்சும் ராங் வேயில் வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் அவைலபுளாக இருங்கள் ஓகேவா ஆ ஓகே வெல்கம் மேடம்